இங்கே பக்கத்தில்தான் மீனவ மக்கள் நாகபட்டினத்துல அதிக பேர் இருக்காங்க அங்கே எப்படின்னா அவங்க எல்லாமே ஒன்றா வாழ்வாங்க யாருக்கும் ஜாதி மத வேறுபாடு இருக்காது எல்லாேருமே அவங்க சொந்தம் மாதிரி பார்ப்பாங்க அங்கே வந்து எல்லாம் எப்பவுமே பண்டிகையாகதான் இருக்கும் பண்டிகை செலிப்ரேஸன் பண்ணிணா அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்வாங்க அங்கே வந்துட்டு மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு சின்ன இடமாக இருந்தால் கூட அவங்களுக்கான பெரிய வசதிகள் வந்துட்டு அவங்க மனதார நிறைய கிடைக்கும் அதிகமாக எல்லாேரும் செயல்படுகிறாங்க